தமிழ்நாட்டில் கல்வி வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படினா இப்போது எக்ஸாம் அப்போது ப்ரைமரி ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் தொடக்கப்பள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படினா அங்கே வந்து வாய்பாடு ஒன்னாவது வாய்பாடுலேருந்து பத்தாவது வாய்பாடு வரைக்கும் சுவத்துலே எழுதிப் போடுறாங்க அவரு தேசத் தலைவர் அந்த மாதிரி யார்னா இருக்காங்க அப்படினா அவங்களோட புகைப்படத்தை வந்து பெயிண்ட் பண்ணிடுறாங்க சுவத்துல அதை பசங்க பார்த்து அதைக் கேட்டு தெரிஞ்சால் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிறாங்க ஸோ பசங்க பார்க்குறது மூலிமா வந்து நிறைய கற்றுக்குறாங்க பிள்ளைங்களை விளையாட்டு மூலிமா நிறைய கற்றுக்குறாங்க எல்லாமே வந்து இப்போ டீச்சிங் மெத்தேர்டே வந்து மாறிடுச்சு ஸோ பசங்க வந்து நெறைய லேர்ன்தான் பண்ணிக்கிறாங்க தமில் நாட்ல